பத்தாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ஒரு லட்சத்து இருவத்து ரெண்டாயிரத்து ஏழ்நூத்தி இருபத்தாறு அஞ்சு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரத்து முந்நூற்றி ரெண்டு ஒம்பது லட்சத்து எழுவத்தி ரெண்டாயிரத்து ஏழ்நூத்தி முப்பத்து ஒம்பது